இந்தியாவில் எனக்கு பிடித்த மாநிலம் எதுன்னா ஒன்று சொல்லமுடியாது ரெண்டு இருக்குது தமிழ்நாடு பிடிக்கும் அப்புறம் கேரளா பிடிக்கும் தமிழ்நாடு நான் பிறந்த ஊர் தமிழ்நாடு பற்றி எனக்கு தெரியும் தமிழ்நாடு எங்கே எப்படிலாம் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் கேரளா ஏன் பிடிக்குன்னா எனக்கு மலையாளம் பிடிக்கும் அவங்க மலையாளம் எப்படி பேசுகிறாங்கன்றது பிடிக்கும் மலையாள படங்கள் நிறைய பார்த்துருக்கேன் அவுங்க அவங்க ஊர் எப்படி இருக்கும் அவங்க ஊர் ஒரு இயற்கை தன்மை வாய்ந்த ஒரு ஊராக இருக்குது அந்த எனக்கு அந்த மாநிலம் பிடிக்கும் தமிழ்நாடு அப்புறம் கேரளா நான் போகணுன்னு ஆசைப்பட்ற ஊர் வந்து இந்தியாவில் உத்திரப்பிரதேசத்தில் தாண்டி சிம்லா சிம்லான்ற ஊர் அந்த ஏன்னா இந்தியாவுலேயே பனி பெய்கிற மாநிலங்கள்னு பார்த்தா ஒன்று ரெண்டுதான் இருக்குது அதில் சிம்லான்றது ஒரு முக்கியமான ஒரு ஊர் அந்த சிம்லாவிலலாம் பார்த்தோன்னா நான் நிறைய பனி பெய்யும் பனி பெய்கிறதுன்றது ஒரு அனுபவம் கிடைக்கவே இந்தியாவில் அது ஒரு அந்த ஒரு மாநிலத்தில் தான் டெல்லி தாண்டி லடாக்கில் கிடைக்கும் அப்புறம் உத்திரப்பிரதேசத்தில் கிடைக்கும் ஆனால் சிம்லா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அந்த சிம்லாவில் அந்த ஊருக்கு பயணித்து போய் பார்க்கணும் அந்த ஊரில் எப்படிலாம் இருக்காங்க அங்கே என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க அங்கே எவ்வளோ யா அங்கே அங்கே எப்பிடிலாம் இருக்காங்க போய் பார்க்கணும் அவங்க ஊரில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அவங்க ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை அந்த ஏன்னா சிம்லா வந்து ரொம்ப சின்ன ஊர் தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படிலாம் வாழுறாங்க அவங்க எப்படி அங்கே வாழ பழகிக்கிட்டாங்க அந்த க்ளைமேட்லியும் எப்படி அவங்களால இருக்க முடியுது அது ரொம்ப குளிர் நிறைஞ்ச ஊர் அப்படி இருந்தாலும் அந்த மக்கள் அங்கே ஏன் இருக்காங்க அப்படின்ற காரணம்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் அந்த ஊருக்கு போய் ஒரு தடவையாவது அந்த ஊரை போய் சுற்றிப் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றதை தெரிஞ்சுப்போம் அந்த ஊருக்கு ஒரு தடவையாவது போய் என்னலாம் பண்ணுறாங்கன்றதுலாம் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு வரணும் கொஞ்சம் நாள் அங்கே இருந்து தங்கி அங்கே இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டு அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்